விளையாட்டுக்கள் எனக்கு விளையாட்டுக்கள் என்று சொல்லப் போனால் நான் சிறிது வயதில் இருந்தே நான் மிகவும் மிகவும் விரும் விரும்பி விளையாடும் ஒரு விளையாட்டு என்றால் கேரம் போர்டு எனக்கு மிகவும் வி பிடிக்கும் அந்த விளையாட்டு வந்து நான் நான் என்னுடைய நண்பர்கள் எல் எல்லோரும் சேர்ந்து நேரம் கூடத் தெரியாமல் இரண்டு மணி மூன்று வரையும் நாங்கள் விளையாடுவோம் பெட்டு கட்டிக் கொண்டு விளையாடுவோம் அந்த விளையாட்டு எனக்கு மிகவும் ரொம்பப் பிடிக்கும் கேரம் போர்டு விளையாட்டு அப்புறம் கோலி என்ற ஒரு விளையாட்டு இருக்கும் சிறிது வயதிலிருந்தே அந்த விளையாட்டு விளையாடுவோம் அந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்பொழுது சொல்லப்போனால் விளையாட்டுக்கள் என்றாலே எல்லாம் விளையாட்டும் விளையாட்டுதான் அதில் எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டுனு சொல்லப்போனால் கேரம் போர்ட் இப்பொழுது ஒரு நல்ல வேலைக்குப் போய்விட்டோம் என்றால் அதன் நேரம் கிடைக்கவில்லை விளையாட வேண்டியது என்றிருந்தால் அந்தனுடைய நினைவுகள் மட்டுமே நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு இருக்கின்றோம்